நாங்கள் வந்து மெடிசன் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பிபி அப்பாரடாஸ் வச்சுதான் எல்லாம் பண்ணுவோம் இப்போ டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிட்டதனால சின்ன மிஷினிலே ப்ளட் ப்ரஷர் எவ்வளோ எல்லாம் கண்டு பிடிச்சிடுறாங்க அப்புறம் எக்ஸ்ரே எடுக்கணும் இசிஜி எம்ஆர்ஐ இந்த இன்வஸ்டிகேஷன் மெத்தட்யெலாம் வந்து இப்போது ரொம்ப ஸ்பீடாகவும் இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணதனால் ரொம்ப சீக்கிரமாகவும் எல்லாம் முடிச்சுருது இப்போ எக்ஸ்சாம்பிள் வந்து சிடி ஸ்கேன் அதெல்லாம் வந்து எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சுருது அந்த காலத்தை விட டெக்னாலஜி டெவலப் ஆனதனால் அப்புறம் இன்னொன்று சொல்லணுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன ஃபஸ்ட்டு கையில் ப்ரிஸ்க்ரிப்ஷன் எழுதி தருவாங்க ஏதாவது மெடிசன்னால் இப்போது அந்த மாதிரி இல்லை எதாவதுனால் டேரக்ட்டாக ஆன்லைனில் பண்ணி டேரக்ட்டாக பார்மரிஸ் கிட்டே பார்மசிஸ் கிட்டே கன்சல்ட் பார்மசிஸ் கிட்டே எல்லாம் போய்டுது போய்விட்டு யாராக இருந்தாலும் என்ன வேண்ணாலும் படிக்கலாம் ஆன்லைன்லேருந்து அப்படியே வந்துடும்